மே ஐ கம்மின் மேம் மேம் நான் கவிதா மேம் சீர்காழிலேருந்து வர்றேன் என் பையன் ரித்திக் வந்து இப்போ டென்த்து முடித்திருக்கான் மேம் ஆ ஃபோர் நைன்ட்டி எடுத்திருக்காங்க நான் அதான் இங்கே லெவன்த்து இங்கே ஜாயின் பண்ணலான்ட்டு டீட்டெய்ல் கேக்கிறதுக்காக வந்தேன் மேம் அட்மிஷன் போடுறதுக்குங்க மேம் ஆ ஓகே

ஆ ஆமாம் மேம் பஸ்ஸில் வர முடியாது வந்துவிட்டு போய்விட்டு அவனுக்கு டைம் செட் ஆகாது மேம் ம் ம்

நான் வந்து மேக்ஸ் பயாலஜி அந்த இது பண்ணலான்ட்டு இருக்கேன் மேம் நீங்கள் என்ன இப்போ எது படித்தா நல்லதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம் ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எங்களை விட ம் ஆ ஓகே மேம்

ஆ ஓகே மேம் இவனுக்கு பயாலஜியில் தான் இன்ட்ரெஸ்ட்டுனு சொன்னான் அதனால் ஃபஸ்ட் குரூப்பே எடுக்கலாம்ன்னு தான் மேம் நான் இருக்கேன்

ஆ ஓகே மேம் ஓகே தேங்க்யூ மேம் இல்லை கோச்சிங்குலாம் உண்டா மேம் நீட்டுக்கு இது ஜே டபுள் இ அதுக்குலாம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் அதுவும் ஃபீஸா இல்லை அதுவும் ஸ்கூல் ஃபீஸ்லேயே இதாக இன்க்ளூட் ஆகிடுமா ஆ ஓகே ம் ஓகே மேம் ஓகே மேம் சரிங்க மேம் ம்

ஓகே மேம் ஓகே சரி ஓகே மேம் ஓகே ஓகே மேம் சரி ஓகே மேம் அப்போ நான் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது மேம் ப பையனை

ம் ஓகே ஓ சரிங்க சரிங்க மேம் இங்கே மேம் ஓகே மேம் வீக்லி ஒன்ஸுங்களா சண்டேவில் அலோவ் பண்ணுவீங்களா மேம் ம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் சரி மேம் ஓகே நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் மேம் ஓகே மேம் ஓ சரி மேம் சரி மேம் ஓகே மேம் தேங்க்யூ

ஓ ஓகே மேம் இப்போ எதுவும் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுக்கு உண்டா லெவன்த்துக்கு உண்டா இல்லை டைரெக்ட்டா மார்க்கை வெச்சே இது பண்ணிடு ம் அதான் சரி மேம் மார்க் ஷீட்டு வேறு என்ன மேம் எடுத்துட்டு வரணும் ம் ம் சரிங்க மேம் ஆ ஓகேங்க சரி மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகேங்க மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ம் ம் ம்